அப்போ வந்து பட்டன் ஃபோன் இருந்தது ஒரே தடவை ரீச்சார்ஜ் பண்ணிணா கரெக்டாக டவர் கொடுக்கும் இப்போ வந்து நெட்டு போடணும் அதில் வாட்ஸ்ஆப்க்கு அது வேறு தனியாக போடணும் இப்போல்லாம் நிறைய ரீச்சார்ஜ் பண்றதாக இருக்குது ஏன்னால் அதுவும் சில டைமில் வந்து சிம் கார்டு வந்து கட்டாயிடுது இப்போ வ வாய்ஸே வர மாட்டேங்குது அதை மறுபடியும் மாற்றணும் அதெல்லாம் ரொம்ப ப்ராப்ளம் வருது இப்போது அப்போ வந்து நல்லா நார்மலாக இருந்தது பட்டன் ஃபோனில் வந்து நார்மலாக இருந்தது எந்த ப்ராப்ளமும் இல்லை நெட்டும் நெட்ஒர்க்கும் நல்லா இருந்தது இப்போது வந்து அதை அதுக்கு வ அதிகமாக பேலன்ஸ்ஸு போடணும் அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்குது இப்போ வந்து அஞ்சு ஃபோன் இருக்குதுன்னா அதுக்கு வந்து ஆயிரத்தி இரநூறுபா ஆயிடுது ஆ ஆயிரத்தி இரநூறுபான்னா இப்போ வந்து அது பெரிய விஷயமே தெரியல அப்போ வந்து பட்டன் ஃபோனுக்கு கொஞ்சமாக போட்டாலும் அது யூஸ் ஆயினுருந்தது நல்லா இதாக இருந்தது இப்போ வந்து அதிகமாக செலவாகுது அதிகமாக ஃபோனுக்கு வந்து அதிகமாக டவரும் கெடைக்கிறதில்ல சரியாக சிம் கார்டும் ஒர்க் ஆகறதில்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது இப்போது